எங்கள் ஊர்ல வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மூணு மொழியும் பேசுவாங்கள் எங்கள் ஊர் வந்து ஆந்திரா எல்லையில் மூணு கிலோமீட்டர் அருகில் உள்ளது பக்கத்தில் மலை கிராமம் ஏக்நத்தம் உள்ளது அதை ஒட்டி ஆந்திரா குப்பம் தாலுக்காவை சேர்ந்த சீனிவாசபுரம் உள்ளது எங்கள் பகுதியில் பார்த்தா அதிகமாக வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அங்கங்கே போகிறாங்க கொஞ்சம் பேர் விவசாயம் செய்கிறாங்க அதிக மக்கள் வந்து வெளி ஊர்ல வந்து வேலை செய்கிறதுக்கு தான் அங்கே போகிறாங்க ஏன்னா இப்போ இப்போ இருக்குற காலகட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து நாட்டில முக்கியத்துவம் இல்லை விவசாயமும் செய்ய முடியல விவசாயம் செய்வதற்கு பார்த்தா அருகில் வந்து காட்டுப்பகுதி இருக்கதனால இந்த யானை காட்டு பன்றி மான் பல்வேறு விலங்குகள் வந்து விவசாயத்தை வந்து சேதம் பண்ணுகிறது அதனால் வந்து நம்ம செய்கிற முதல கூட வந்து கிடைக்காத காரணத்தனால மக்கள் அங்கே படிச்சு அங்கங்கே வந்து ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா பக்கத்தில் இருக்குற அருகில் இருக்குற மாநிலங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தமாக போகிறாங்க அவங்க எதுவும் வந்து உழப்பை உடல் உழைப்பை கொண்டு தொழில் செய்து கொண்டு வருகிறார்கள் தாய்மொழி பேசுவதை அதிகமாக விரும்புவாங்கள் அதோடய அவங்களுக்கு கூடுதலாக வந்து தமிழ் தெ தெலுங்கு அதிகமாக வந்து சேர்க்கப்படும்